எங்கள் பகுதியில் வந்து மத விழாக்கள் பற்றிலான் இப்போது என்ன சொல்லலாம் இப்போ ஹிந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க இதே கிறிஸ்டின்ஸ் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் இது எல்லாமே நல்லா செலப்ரேட் பண்ணுவாங்க முஸ்லிம்ஸ் வந்து ஹிந்து சரி ரம்ஜான் பக்ரீத் பண்டிகை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செலப்ரேட் பண்ணிட்டுதான் இருக்காங்க இப்போ ஹிந்து எடுத்துகிட்டோம்னா பொங்கல்னால் காலையில் எழுந்து குளித்துட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பொங்கல் பானைலாம் ரெடி பண்ணி அது கரும்புலாம் வச்சு அது ஒரு மாதிரி கோவிலுக்குலாம் போய்விட்டு அப்புறமேட்டு சர்க்கர பொங்கல் செஞ்சு படைச்சி சாப்புடுறது வழக்கம் இந்துவோடய வழக்கம் இப்போ தீபாவளினால் காலையிலே குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு வெடிச்சிட்டு எல்லாருகூடயும் ஜாலியாக ஸ்வீட் சாப்ட்டுவிட்டு வீட்டில் நிறைய பலகாரம் செஞ்சு சாப்புடுறது வழக்கம் கிறிஸ்மஸ் அப்போ கேக்கு அப்றம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு வீட்லேயிருந்தும் ஒரு ஒரு பொருளை ஷேர் பண்ணிப்பாங்க இப்போ அவங்களோட பண்டிகைய வந்து செலப்ரேட் பண்ணிப்பாங்க நம்ம வீட்டில் கேக்கு இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு அவங்க திரும்பி கொடுக்கறது அந்த மாதிரி செலப்ரேஷன் தாங் அவங்களுக்குள்ள கொண்டாடிப்பாங்க நியூ இயர் அப்பயும் அதே மாதிரி தான் கேக் தான் செலப்ரேட் அதே மாதிரி கிறிஸ் இது முஸ்லீம் பண்டிகைளையும் பக்ரித்தோ ரம்ஜானோ அப்படி வந்துட்டால் அவங்க வந்து அவங்களோட பெரிய செலப்ரேஷனே வந்து பிரியாணி தான் அது வந்து ரொம்ப நல்லா செலப்ரேட் பண்ணி கொண்டாடுவாங்க மற்றபடி தொழுகுவாங்க அதுதான் ஓரளவு தெரியும் அவ்வளோதான்